ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் திருச்சி ஜிம்மு இதான் சார் சொல்லுங்கள் சார் சார் நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கன்ட்ரோல் ரூம் பக்கத்தில் இருக்கு சார் வரலாம் சார் வாங்க சார் ஓகே சார் ஓகே சார் எப்போ சார் வருவீங்க எந்த டைமிங்கில வருவீங்க எவ்வளோ நேரம் பண்ணலான்ட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்போ சார் சௌரியமாக இருக்கு ரெண்டு டைமும் ஃப்ரீயாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த டைம்மில் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கனா அதற்கேத்த மாதிரி நான் டைம் சொல்லுவேன் எவ்வளோ நேரம் பண்ணலான்னு இருக்கீங்க ஜிம்மு ஒர்க்அவுட்டு ஓகே சார் மார்னிங் ஃபைவ் ஓ க்ளாக்லருந்து ஜிம் ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் எந்த டையத்தில் மார்னிங் ஃபைவ் டூ எயிட்டு ஃப்ரீ தான் எந்த டைம்மில் வேணாலும் வரலாம் நல்லா பெரிய பெரிய ஜிம்மு தான் ஹைட்ராலிக்கு உள்ள வசதியில வந்து லேட்டஸ்ட்டாக தான் வச்சுருக்கோம் இப்போ அதனால நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்க உங்களை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஆமாம் சார் ஜிம் ஒர்க்அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும் ஒரு ஹாஃபனவர்கிட்ட வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் நம்ம ஜிம் ஸ்டார்ட் பண்ணணும் ஒர்க்அவுட் ஸ்டார்ட் பண்ணும் நம்ம வார்ம் அப் வந்து நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம் அதற்கு நாங்கள் நம்ம ஜிம்க்கு கீழேயே வந்து க்ரௌண்ட் இருக்கு பக்கத்தில் அதற்கு வார்ம் அப்க்குன்னு சொல்லி நாங்கள் இடம் ஒதுக்கி வச்சுருக்கோம் நீங்கள் வந்தோன்னே அந்த வார்ம் அப் பண்ணிவிட்டு அதற்கப்பறம் ஒரு ஹாஃபனவர் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஒரு ஹாஃபனவர்க்கு முன்னாடியே வந்துடணும் அஞ்சு டூ ஆறு செய்ய போகறீங்க அப்படினா ஒரு நால்ட்ரைக்குலாம் இங்கே வந்துடணும் வார்ம் அப் பண்ண இது வந்து இப்போ நீங்கள் ஜிம் ஒர்க்அவுட் பண்ணீங்கன்னா நீங்கள் மோ மோஸ்ட்டாக நாண் வெஜ் அதிகமாக சாப்பிட்ற மாரி இருக்கும் சார் நாண் வெஜ்ஜில் என்னென்ன ஐட்டம்னு நாங்கள் சொல்லுவோம் எவ்வளோ சாப்பிட்ணும் என்னன்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு மன்த்துக்கும் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ன்றதுக்கு நாங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று தருவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்சளவுக்கு அந்த ஆயில் கன்டெண்ட்டு கொழுப்பு அதிகமாக இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெலாம் சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குங்க வேறு ஒன்றும் இல்லை ஆ சொல்லுவோம் நீங்கள் வாங்க ட்ரைனிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கனா ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயரூவா சார் ஒரு மாதத்துக்கு ஆயரூவா ஒன் அவர்க்கு நீங்கள் ஒன் அவர்க்கு மேலே பண்ணுறீங்கனா ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா வரும் அவ்வளோ தான் நீங்கள் வாங்க சார் ஒரு ஆறு மாதம் அப்படிதான் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஆறு மாதம் கழிச்சு அப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் அதற்கப்பறம் நீங்கள் வேணா டைம் வச்சு முடிவு பண்ணிக்கலாம் ஓகே சார் வாங்க நேரில் வாங்க சார் நம்ம நேரில் பேசிக்கலாம் ஓகே தேங்க் யூ சார்